இப்போ சமையல் அறையில் அப்படின்ற அப்போ நமக்கு நிறைய வேலை இருக்கும் இப்போ அது வந்து ஒருத்தவங்களே செஞ்சால் கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம கூட இருக்கவங்க எல்லாரும் கூடையும் சேர்ந்து நம்ம ஃபேம்லிஸ் எல்லாரும் இப்போ ஒருத்தவங்க காய் வெட்டுவாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க நமக்கு அடுப்புகிட்ட இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு வேலை ஒவ்வொருத்தவங்க செய்யும் போது நம்ம அந்த வேலை வந்து ஈசியாக செய்ய முடியும் டைமும் வந்து ஈசியாக செலவாகும் நமக்கு டைம் போகிறதே தெரியாது இப்போ வந்து நமக்கு அந்த சில பர்ஸனல்சலாம் இருக்கும் அப்போ வந்து நம்மளோடய கஷ்டங்கள் அப்படின்ற அப்போ லேடீஸ் எல்லாமே இப்போ ஒன்றா வேலை செஞ்சோம்னால் அப்போ நம்மளோட கஷ்டங்கள ஏன் ஃபேம்லில இப்படி இருக்காங்க அவங்க ஃபேம்லில அப்படி இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படி இப்படினு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்க தன்னோட விசயத்தை வந்து பகிர்ந்துப்பாங்கள்